பண்டிகைக்கால மத நிகழ்ச்சிகளை கா கண்டிப்பாக சில பண்ணியிருக்கறோம் நம்ம தமிழ் நாட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப பேர் போன ஒரு விழா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெரிய விநாயகரை வந்து நம்ம தெருவுலெலாம் வச்சு அஞ்சு நாள் சாமி கும்பிட்டு அதை போய் கரைப்பாங்க அந்த விழா காலங்களில் வந்து நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சுருக்கறோம் வீட்டிலையே செஞ்சு குட்டியாக செஞ்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படையல் வச்சு எல்லாமே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விநாயகர் சிலைய கரைக்கிறதுக்கு கொடுத்து விடும்போது அந்த பெரிய விநாயகரோடு நம்ம விநாயகரை வைக்கும்போது அவ்வளோ பெரிய விநாயகர் தெரிஞ்சாலும் நம்ம விநாயகர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவாங்க நம்ம விநாயகர் கரைய போகிறாரே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இருக்கும் ஆ விநாயகர் வந்து நாங்கள் கண் செஞ்ச அனுபவம் வந்து எல்லாேருமே சேர்ந்து நாங்கள் ஒரு வயசில் சேர்ந்து செஞ்சு அதுக்கு சாமி கும்பிட்டுலாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அனுபவம் வந்து சொல்லவே முடியாதுங்க அந்த அனுபவம் வந்து எப்படின்னா சந்தோஷமாக இருக்கீயா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறத விட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அனுபவம் அது விநாயகர் சிலைய செஞ்சது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிலையே கடவுள் சிலையில் உருவாக்கின ஒரு ந ஒரு சிலை அப்படின்னா அது விநாயகர் சிலை மட்டும்தான் ஆ அது செஞ்சு சாமி கும்பிட்டு அதை கரைக்க கொடுத்த அனுபவமெலாம் மிகச்சிறந்த அனுபவம் நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அனுபவத்தயெலாம் எ மறுபடி மறுபடி பெற்றாலுமேவும் போதும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அந்த விநாயகர் சிலை செஞ்சதெல்லாம்